விலங்குகள் அப்படின்னு பார்த்தா எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் எப்படின்னா மாடு தான் வளர்த்தோம் அது வந்து எப்படின்னா எங்கள் அம்மா தான் பார்த்துப்பாங்க அம்மா தான் வந்து எல்லாத்தையுமே வந்து செய்யுறது க்ளீன் பண்ணுறது சின்ன வயசில் இருக்குறப்போ நாங்கள் ஆனால் மாட்டுக்கொட்டையை சுத்தம் பண்ணுறது க்ளீன் பண்ணுறது அந்த ச அதெலாம் அதோட கழிவுகள்லாம் வந்து வெளியில தூக்கிகிட்டு போய் போடுறது இந்த வேலையெல்லாம் பார்ப்போம் அது இல்லாமல் அம்மா வந்து அம்மா வந்து அந்த மாடு கறக்கிறது இந்த வேலையெல்லாம் பார்த்துப்பாங்க மாடுக்கு வந்து குளுப்பாட்டுறது இதெல்லாம் வந்து தாத்தா பார்த்துப்பாங்க இது மாரி எல்லாருமே சேர்ந்துதான் அதை வந்து வளர்த்தோம் ஆடும் வந்து சின்ன வயசில் வளர்த்தோம் ஆனால் அதுக்கு மெய்ன்டைன் பண்ண முடியல அப்படிங்கிறனால அதை வித்தாச்சு மாடு தான் ரொம்ப நாளாக வளர்த்துட்ருக்கோம் அது வந்து பராமரிக்கிறதும் கொஞ்சம் ஈசி தான் ஏன்னா கொஞ்சம் வெளிலலாம் அழைச்சுட்டு போகணுன்னு அவசியம் இல்லை கண்டிப்பாக அழைச்சுட்டு போகணுன்னு ஆடுன்னா வெளியில விட் அவுத்து விட்டால் தான் வந்து அது வந்து நல்லாகி இருக்கும் இப்போ மாடு அப்படிங்கிறப்போ அதை வந்து வீட்டுக்குள்ளையே ஒரு வைக்கல போட்டு பே கொண்டு வந்து போட்டுவிட்டு இல்லை பில்லு அறுத்துகிட்டு வந்து கொண்டு வந்து போட்டால் போதும் அதை வந்து அதேப்போல் அதுவும் ரொம்ப எங்கள் வீட்டில் வளர்த்த மாடும் வந்து அது சாதாரணமாகவே வந்து ஒரு கழிவே போடுதுன்னா அது ஒரு ஓரமாக தான் போடும் அது ப சுற்றி வந்து இது பண்ணியிட்டுலாம் இருக்காது அதனால அது கொஞ்சம் ஈசியாக இருக்கும் மெய்ன்டைன் பண்ணுறதுக்கு